ஆ குட் மார்னிங் சொல்லுங்க ஆ சொல்லுங்க என்ன மேடம் ஆ கொஞ்சம் பிஸி தான் பட் சொல்லுங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்சில் பேசிடற மாதிரி

சரி ஓகே ஓகே அப்படிங்களா பட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் ஏன் மாற்றலான்னு ஐடியா இருக்குக்கீங்க ஓ அப்படிங்களா ஓ ஓ ஓகே தான் பட் மேம் நான் ஹாஸ்டெல்ஸ் எல்லாமே நல்ல ஃபெசிலிடிஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக அவனையே கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் அப்படி ஃபீல் பண்ணுவான் பட் அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் செட் ஆகிருவான் ஆ ஆ ஓகே ஆ எஸ் மேம் அது அவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அதனால் தான் நாங்களே ரெக்வெஸ்ட் பண்ணுகிறோம் ஏன்னால் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் இவன் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறான் ஸோ எதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வேஸ்ட்டாக விட கூடாதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறோம் ஆ நீங்கள் டிசி அப்ளே பண்ணுறது ஒன்றும் பெரிய ப்ராசஸெலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் ரூம் போனீங்கன்னாலே போதும் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டீடெயில்ஸ் கேட்பாங்க அப்புறம் அவன் இப்போ படிக்கிற கரண்ட்டு இயர் என்னவோ அதாவது இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படினா டென்த் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசி அப்ளே பண்ணிக்கலாம் அண்ட் ஃபீஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அது கொடுத்தாதான் டிசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் அப்பேயே வாங்கிக்கலாம் பட் நீங்கள் எதாக இருந்தாலுமே ஃபீஸ் பே பண்ணணுமில ஃபுல் ஃபீஸ் இன்னும் பே பண்ணல ஆ சரி ஓகே நீங்கள் பே பண்ணிடுங்க பட் நான் நான் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வெளியே போகிறேன் ஸோ நான் வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வீக் தான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஐடியா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீக் வந்திங்கனால் பார்க்கலாம் ஏன்னால் இந்த வீக் வந்து கொஞ்சம் பிஸி ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வேறு கமிட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ அதனால் அங்கே போகணும் ஆஹான் இல்லை இல்லை நானே இப்போ வெளியே தான் இருக்கேன் சரி நீங்கள் ஒரு ஒரு நெக்ஸ்ட் வீக் வாங்க பார்த்துக்கலாம் ஓகே ஓகே